அரசு செயலின்னா எங்கக்கிட்டே அவ்வளோ எதுவும் சொல்கிறதுக்கு தெரியல அண்ட் நான் கவுர்மெண்ட் ஸ்கூல் படிக்க கவுர்மெண்ட் ஸ்கூல் ஒன்றும் படிக்காததனால எனக்கு இந்த கவுர்மெண்ட் கிட்டே இருந்து கெடைச்ச சைக்கிள் லேப்டாப் பேக்ஸ் அந்தமாதிரி எதுவும் எங்கக்கிட்டே கிடையாது பட் கவுர்மெண்ட் கிட்டே இருந்து மந்த்லி மந்த்லி எங்கக்கிட்டே வர விஷயம் வந்து ரேஷன் ரேஷன் நாங்கள் மந்த்லி மந்த்லி வாங்கிவிடுவோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இந்த ஸ்கீம் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கு ஏன்னா ரொம்ப கடையில் வாங்க சொல்லல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும் இதே ரேஷனில் கொஞ்சம் கம்மி ரேட்டில் எங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் வைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்டு இப்போல்லாம் நிறைய காசு மந்த் ஏதாவது சம்டைம்ஸ் காசு வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொடுக்குறாங்க அண்டு அரிசி பருப்பு தான் எங்களுக்கு மெயின் விஷயம்னா அரசு கிட்டேருந்து மெயின் ரொம்ப கிடைக்காத விஷயம்னா அந்த அரிசி பருப்புங்கிற விஷயம் தான் அது ரொம்ப எங்களுக்கு உணவு வகையாக ரொம்ப உதவி பண்ணுது